நாங்கள் வந்து காலையில் குலதெய்வ கோவில் கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவில்ல போய்ட்டு கும்பிட்டுட்டு வருவோம் பத்திரிக்கை வச்சு கும்பிடுவோம் பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு எல்லோருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வீட்டில் வந்து மூணு நாள் அதாவது மூணு நாள் முன்னாடியே பந்தக்கால் நடுவோம் பந்தக்கால் நடும்போது எல்லா சொந்தக்காரரையும் கூப்பிட்டு அது அந்த வெளியில் குழி எடுத்து அந்த பந்தக்கால் நட்டு அதுக்கு எல்லா சாங்கியமும் பண்ணுவோம் அது பண்ணும்போது எல்லா பங்காளிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லோரையுமே கூப்பிடுவோம் விடிகால சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே பண்ணணும் அது வந்து இப்போது அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்வாங்க நாலு ஆறரை அது மாதிரி முடுச்சிடணுன்னு சொல்வாங்க அந்த ஆறுமணிக்குள்ளேயே நாங்கள் பந்தக்கால் நட்டுருவோம் பந்தக்கால் நட்டல் அன்னைக்கே பந்தக்கால் நடும்போது நலங்கு வைக்கிணுன்னு சொல்லிடுவாங்க அந்த பந்தக்கால் ரெடி பண்ணிட்டு வந்த உடனே வீட்டில் ரெடியாருக்கும் நலங்கு வைக்க மாப்பிளைக்கு வீட்டில் வந்து சந்தன நலங்கு வைப்போம் உட்கார வச்சு சந்தன நலங்கு வச்சு எல்லா சொந்தகாரரும் வருவாங்க அங்கே பந்தக்கால் நட்டவங்க யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க எல்லோருமே வந்து நலங்கு வச்சுட்டு அந்த நலங்கு வச்ச உடனே அப்டே டிஃபன்லாம் எத்தனை மணியாருந்தாலும் சரி ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் டிஃபன் போட்டுடுவோம் அது திரும்ப வந்து அன்னைக்கே தாலி வச்சு கும்பிடுவோம் தாலின்னா எப்படினா எங்களது ரெண்டு தாலி ஒன்று வந்து மாப்பிள வீட்டு தாலி ஒன்று வந்து அம்மா வீட்டு தாலி மாப்பிள வீட்டுதுன்னு பார்க்கும்போது அரை சவரன் தாலி அரை சவரன் ஒரு குண்டுமணி கூடயிருக்கும் பொண்ணு வீட்டு தாலி வந்து கால் சவரன் இருக்கும் அதேமாதிரி பட்டுப்புடவை தான் நாங்கள் முகூர்த்தம் பண்ணுறது முகூர்த்தப் புடவ பட்டுப்புடவ எடுப்போம் அதேமாரி அம்மா வீட்டுலேயும் ஒரு பட்டுப்புடவ எடுத்துக் கொடுப்பாங்க அந்த முகூர்த்தப் புடவைய வச்சு கும்பிட்றதுக்கு தாலிலாம் வச்சு கும்பிட்றதுக்கு பந்தக்காலுக்கு எப்படி சொந்தக்காரரு எல்லோரையும் கூப்பிட்டமோ அதேமாதிரி ஈவினிங் டைம் தான் கும்பிடுவோம் ஏன்னா டைம் எப்போ நல்லாயிருக்கோ அதை பார்த்து கும்பிடுவோம் அப்போ வந்து வீட்டில் அன்னைக்கு பந்தக்கால் நடுறதுலேந்து எங்கள் வீட்டில் விசேஷம்தான் அன்னைக்கு வந்துவிட்டு எல்லோருக்கும் சாப்பாடுலாம் வீட்டுலேயே சமைச்சிடுவோம் நாங்கள் சமைச்சிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு அந்த தாலி என்ன பண்ணுவோம்னா ரெண்டு தாலியும் வந்து மஞ்சக்கயிறு ஐயர் எப்படி மஞ்சக்கயிறு தடியாக போடுறாரு நூல் கயிறில் அதேமாதிரி நூல் கண்டு வாங்கின்னு வந்து நான்தான் போடுவேன் நல்லா நூல் எத்தனை பிரி போடணுமோ போட்டுட்டு மஞ்சள்லாம் தடவி ரெடி பண்ணி அது முதல்லே கோர்த்து நடுவீட்டில் வச்சு பட்டுப்புடவ மஞ்ச தாலி எல்லா வச்சு கும்பிடுவோம் அப்படி கும்பிடும்போது அம்மா வீட்டுத்தாலியும் அதேமாதிரியே செய்வோம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவுங்களும் இதேமாதிரியே பட்டுப்புடவ ஒன்று அதாவது பொண்ணு அழைப்பு அன்னைக்கு ஒரு பட்டுபுடவ கட்டினு வரணும் அன்னைக்கு வந்து அம்மா வீட்டு பட்டுப்புடவ அவுங்களும் இதேமாதிரியே அந்த சின்ன தாலியை வந்து மஞ்சள் தடவி அந்த கயிறுலாம் போட்டு ரெடி பண்ணி நடுவீட்டில் வச்சு படையல் போட்டு அதலாம் கும்பிடுவாங்க கும்பிட்ட உடனே எடுத்து யாரும் தும்மறதுக்குள்ள அதாவது நல்ல குழந்த குட்டியோட நல்லா இருக்கிறவுங்கள நல்லா வாழ்ந்தவங்க அவங்கள பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்க அதாவது அவங்க குடும்பத்தை சேர்ந்த வீட்டை சேர்ந்த வீட்டுக்கு பெரியவங்க வந்து உக்கார வச்சு அந்த தாலி எடுத்து அவங்க கழுத்தில் கட்டிப்பாங்க தாலியை கழுத்தில் கட்டிகினு அவங்க குங்குமம் வச்சு பூ வச்சு இருப்பாங்க அந்த மூணு நாள் வந்து அவங்க கழுத்தில் தான் இருக்கும் அந்த தாலி ஏன்னா பெரியவங்க நல்லா வாழ்ந்தவங்க அந்த தாலியை கட்டின்ட்ருந்துட்டு அதேமாதிரி பொண்ணு வீட்டிலேயும் அதேமாதிரியே சாமி கும்பிட்டுட்டு அவங்களும் எடுத்து அவங்க வீட்டில் பெரியவங்க யாரோ அதேமாதிரியே கட்டிப்பாங்க அந்த மூணு நாளும் பெரியவங்க கழுத்தில் இருக்கும் அப்றம் பொண்ணு அழைப்பு அன்னைக்கு பொண்ணுலாம் அழைச்சின்னு போய்ட்டு ஊர்வலலாம் வந்துட்டு தட்டு வரிசைலாம் வச்சு எல்லாம் ஊர்வலாம் கூட்டிகிட்டு போவோம் கோவில்லருந்துதான் பெண்ணழைப்பு மாப்பிள அழைப்பு கூட்டின்னு போவோம் சத்திரத்தில் கூட்டின்னு போய் விட்டுவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ரிசப்ஷன் நடக்கும் மறுநாள் காலையில் வந்து ஏந்திச்ச ஒடனே குலதெய்வத்த கும்பிட்டுட்டு அங்கே குலதெய்வத்த வச்சு கும்பிட்டுட்டு பந்தக்கால் இது அந்த முகூர்த்தக் கொம்பு முகூர்த்தக் கொம்புருக்குல அதை அரசன் அரசன் கொம்புன்னு சொல்லிவிட்டு வாங்கிகிட்டு வந்து அப்புறம் இந்த முகூர்த்தத்துக்காக வலை மாதிரி ஒன்று பின்னித்தருவாங்க அவங்க வந்து ஊருலலாம் நல்லா பின்னித்தருவாங்க அது வந்து கட்டமாக ஸ்கொயராயிருக்கும் மஞ்சள் கலரில் மஞ்சள் நூல் போட்டு செய்து தருவாங்க அதை வந்து அரச கொம்புல அதை பஸ்ட்டு அதுக்கு காப்பு கட்டிவிட்டுதான் முகூர்த்தத்துக்கு எங்களுக்கு பொண்ணு மாப்பிளைக்கு கட்டமுடியும் அதனால் அந்த முகூர்த்தக்கால் முகூர்த்தக் கொம்பு நடுறதுக்கு அதுக்கு பால் தயிர் கோமியம் மஞ்சள் இதெல்லாம் ஊற்றி ஒரு தாம்பாள தட்டு வச்சு அதை நல்லா கழுவிட்டு அந்த முகூர்த்தக் கொம்புக்கு நல்லா பூஜை பண்ணி அதுக்கு அபிஷேகம் அந்த இது ஊதுபத்தி கற்பூரம் எல்லாத்தையும் காட்டி கூட ஐயரும் அதுக்கு நல்லா ஒத்துழைப்பார் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அந்த மணமேடை கட்டுகிற இடத்துல அதை வச்சு கட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு அந்த அரசன் கொம்பு அந்த ஊரில் வலை மாதிரி செய்து கொடுப்பாங்க பாரு அதுதான் முகூர்த்த இதே அதை கட்டி அதுக்கு காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டி அதுக்கு குங்கும பொட்டு வச்சு அதுக்கு பூ போட்டு அதை பஸ்ட்டு மெயினாக அதை முடிச்சுட்டு தான் அதை முடித்ததுக்கு அப்புறந்தான் நாங்கள் பொண்ணு மாப்பிளையே மேடைக்கு கூப்பிடுவோம் பொண்ணு மாப்பிள அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம் இங்கே வீட்டுலேயே வந்து முந்தின நாள் ஒரு சாமிக்கும்புட்டு நலங்கு அங்கே பந்தக்கால் நடும்போது ஒரு நலங்கு வைச்சோம் இங்கேருந்து பொண்ணு கூட்டிகிட்டு போகும் போது கோயில விட்டு கோவில்ல ஒரு நலங்கு வைப்போம் திரும்ப மறுநாள் காலையில் விடிய காலம் பொண்ணு மாப்பிள மாப்பிளைக்கு அம்மா மாப்பிளைக்கு அம்மா வந்து சென்ட்டரா உக்கார வச்சு பொண்ணு ஒரு பக்கம் மாப்பிள ஒரு பக்கம் உக்கார வச்சு இப்போ கொஞ்சம் பழைய துணியாயிருக்கும் அதை கட்டிக்கிட்டு எண்ணெய் நலங்கு வைப்போம் அந்த எண்ணெய் நலுங்கு வச்சுட்டு விடிய காலைல நாலு மணிக்கு எண்ணெய் நலங்கு வச்சு போய்ட்டு அந்த எண்ணெய் நலங்கு வெச்ச டிரெஸ்ஸை கழுட்டி விட்டுவிட்டு அதை அப்டே வெளியில் அதை திரும்ப அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர கூடாது அப்டே வெளிலேயே வேற யாருக்காச்சும் எடுத்துப்பாங்க அந்த எண்ணெய் நலங்கு வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப்பெல்லாம் பண்ணி பொண்ணு மாப்பிளைய மேடைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க மொத்தம் எங்களுது மூணு நலங்கு சந்தன நலங்கு ரெண்டு எண்ணெய் நலங்கு ஒன்று மொத்தம் மூணு நலங்கு அந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வரும்போது முதல் மாப்பிள வருவார் வந்து அந்த ஐய்யரு கணபதி ஹோமம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்றம் பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க பொண்ணு வந்து உக்காந்து அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு உடனே வாழ்த்தித் தருவாங்க அப்போ தான் வாழ்த்தித் தருவாங்க பட்டுப்புடவ பட்டு வேட்டி மாலை பூ மாலை எங்களுது வந்து முகூர்த்த மாலைன்னு பார்த்தா ரெண்டு அது போட்டுகிட்டு வர்றது ஒரு மாலை மொத்தம் மாப்பிளைக்கு மூணு பொண்ணுக்கு மூணு மொத்தம் ஆறு மாலை பூச்செண்டு அதெல்லாம் கொடுப்பாங்க வந்து உக்காந்து வாழ்த்தி கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் கட்டின்னு வந்து உக்காந்ததுக்கு அப்புறந்தான் அப்றம் மீதி சாயங்காலம் பண்ணுவோம் அப்பா அம்மாவுக்கு பாதம் பூஜை பண்ணுறது அந்த சாங்கியல்லாம் எல்லாத்தையும் முடுச்சுட்டு ஹோமலாம் வளர்ப்பாரு ஐய்யர் அதல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு தாலி என்ன பண்ணுவோம் நின்னுக்கிட்டு கட்டுவாங்க அது பெரியதாலி மாப்பிள வீட்டுத்தாலியை குறுக்கில் நாங்கள் வந்து தெலுங்கு நாயுடு அந்த திரை ஒன்று பிடுச்சிப்பாங்க டவலோ வேட்டியோ வெள்ளைத்துண்டு வந்து பிடிச்சிப்பாங்க மாப்பிள பொண்ணு ரெண்டு பக்கமும் நிற்கணும் நிற்க வச்சுட்டு இந்த பெரிய விரலுருக்கு அதை வந்து பொண்ணு காலை வந்து மாப்பிள மிதிச்சுக்கணும் பெரிய விரல மிதிச்சுட்டு அதுக்கப்றம் அதில் வாயில் போடுறதுக்கு ஒரு வெல்லம் மாரி ஒன்று தருவாங்க அதை போட்டுக்குனு அந்த வெல்லத்தை வந்து முழுங்க கூடாது அப்டே அப்டே வச்சுட்டு அந்த வெல்லத்தை அப்டே வச்சுனுருப்பாங்க அப்டே வச்சு முழுங்கினு அப்டே வாயில் அடச்சிகிட்டு அங்கே சொல்லும்போது அப்டே நின்றுகிட்டு அந்த பெரிய தாலியை கட்டுவாங்க பெரியத்தாலி கட்டும்போது என்னாகும்னா மூணு முடுச்சு போடும்போது பெரியவங்க பின்னாடி நின்று கரெக்டா போடுறாங்களா முன்னாடி வந்து கரெக்டா வச்சுருக்காங்களா தொப்புளுக்கு கீழே வரணும் தாலி அதை வச்சுருக்காங்களா எங்களுது வந்து பொட்டுதான் அந்த பொட்டு தாலி கரெக்டாருக்கா பார்த்துட்டு தாலி கட்டிவிட்டு அந்த தாலி கயிறு கை எடுக்காது முன்னே அதுக்கொரு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்றம் அப்டே நெற்றில பொட்டு வச்சுட்டு அப்டே உக்காருவாங்க திரும்ப உக்காரும்போது மாப்பிள பொண்ணு மாறி உக்காருவாங்க மாறி உக்காந்துட்டு உக்கார வச்சு அந்த சின்ன தாலி இருக்குப்பார் அம்மா வீட்டுது எடுத்துகிட்டு வந்த தாலி ஒன்று அந்தத்தாலியை உக்கார வச்சு எல்லோருக்கும் காட்டிவிட்டு திரும்ப அந்தத்தாலி ஒன்று கட்டுவாங்க அப்படி பார்த்தா ரெண்டு தாலி ரெண்டு கயிறும் மூணு மாசம் வரைக்கும் அப்டேயிருக்கும் தாலிப்பிரித்து கோர்க்குறவரைக்கும் ரெண்டு கயிறு ரெண்டு தாலி அப்டே ஒன்னாகவே இருக்கும் மூணாம் மாதம் அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாரையும் சொந்தக்காரவங்களாம் வரவச்சு காலையில் டிஃபன் போட்டு மதியானம் பன்னெண்டு மணிக்கு குள்ளே பன்னெண்டு மணிக்கு மேலே செய்யமாட்டோம் எதுவுமே காலையில்தான் எதுவாருந்தாலும் காலையில் வளர்பிறையில்தான் செய்வோம் காலையில் போறோன்னு எல்லோருக்கும் டிஃபன் போட்டு வெறும் வயித்தில் செய்ய கூடாதுன்னு எல்லோருக்கும் காஃபி டிஃபன்லாம் போட்டுவிட்டு அது தாலிப்பிரித்து கோர்க்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம செயின் எடுத்துகிட்டு போனாலும் சரி தாலி சரடு இல்லை மஞ்சக்கயிறில் கோக்கிறதாருந்தாலும் அந்த ரெண்டும் தாலியும் பிரிச்சுட்டு அம்மா வீட்டில் எத்தனை உருப்படி எடுத்தாரங்களோ அவங்க எடுத்தாருவாங்க மாப்பிள வீட்டில் எத்தன உருப்படி அஞ்சோ ஏழோ மூணோ எடுத்துகிட்டு வருவாங்க அது எல்லாத்தையும் ஒன்னாக சேர்த்து மாப்பிள வீட்டில் பொண்ணு வீட்டில் ரெண்டு பேரும் பேசி வச்சு அது கோர்க்கும்போது ரெண்டு தாலியும் ஒன்னாக கோர்த்துருவாங்க அன்னைக்கு வந்து அந்த பிரித்து கோக்கிறாங்க பாருங்கள் அன்னைக்குதான் ரெண்டு தாலியும் ஒன்னாக கோர்ப்பாங்க பெரிய தாலி வந்து சோத்துக்கை பக்கமும் அப்டே கவுத்த மாதிரியிருக்கும் அந்த தாலி புதுத்தாலி பெரிய தாலி சோத்துக்கை பக்கமும் சின்னத்தாலி இடதுகை இடதுகை பக்கமும் ரெண்டு தாலியும் ஒரே கயிறில் கோர்த்து அந்த மூணாம் மாதம் தாலிப்பிரித்து கோர்க்கும்போதுதான் அந்த மாரி கோர்ப்போம் அதுவரைக்கும் ரெண்டு கயிறுதான் போட்டுட்ருக்கணும் யாருனா கேட்டால் கூட ஏன் இப்படி இருக்குனா இல்லைங்க எங்கள் பழக்கம் அப்படி தான் ரெண்டு கயிறுதான் போடுவோம் அப்படின்னு சொல்வோம் அதேமாதிரி அன்னைக்கு தாலிப்பிரித்து கோர்த்துட்டு அன்னைக்கே பொண்ணை கூட்டிகிட்டு வரதாருந்தா வந்துடலாம் அம்மா வீட்டுலதானிருக்கும் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அதேமாதிரி கல்யாணம் ஆன உடனே எதுனா குழந்த இது நின்னுடுச்சு அப்படினா அந்த மூணு மாசத்துக்குள்ளே தாலிப்பிரித்து கோர்க்கமாட்டோம் மாசமாயிருக்கும்போது கோர்க்க கூடாதுன்னு அதை அப்படியே விட்டுவிட்டு தாலி பிரித்து கோர்க்காம குழந்த பிறந்ததுக்கு அப்றந்தான் கோர்ப்போம் அதனால் தான் என்ன பண்ணுவாங்க இப்போலாம் என்ன பண்ணுறாங்க முன்ன மாதிரிலாம் பாக்கிறதில்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு அஞ்சாநாள் ஏழாநாள் ஒம்போதாநாள் இப்படி என்ன பண்ணுறாங்க தாலிப்பிரித்து சீக்கிரமாக கோத்துர்றோம் அதனால எங்களோட வழக்கப்பிரகாரம் இப்படிதான் நாங்கள் தாலி கட்டுவோம் இப்படிதான் நாங்கள் பண்ணுவோம்